பூச்சிக்கடினா தேனீ கொட்டுறது மட்டும் இல்லை நிறைய விஷப்பூச்சிகளும் இருக்கிறதுனால கிராமப் பகுதிகளில் ஏதாவது கடிச்சிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு வீட்லேயே வந்து மஞ்சத்தூள் சுண்ணாம்பு அதெல்லாம் தடவி ஃபஸ்ட் எய்டு பண்ணி பார்ப்பாங்க பார்த்து வீக்கம் கொறைஞ்சிடுச்சின்னா அதை விட்ருவாங்க அப்படி இல்லைன்னா கொத்துனதில் தேனீ கொத்துனதில் அந்த கொடுக்கு இருக்கும் அதை எடுத்துவிட்டு அதுக்கு அதை எடுத்துவிட்டு எல்லாம் ஃபஸ்ட் எய்டும் வீட்லேயே பண்ணுவாங்க அது பண்ணிப்பார்த்துட்டு வீக்கம் குறையல அப்படியே இருந்துச்சுன்னா இது ட்ரீட்மென்ட்டுக்காக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவாங்க நம்ம மெடிக்கல் ஃபீல்டாக இருக்குறதுனால மேக்ஸிமம் இந்தமாதிரி அலர்ஜி இஸ்யூஸு பூச்சி கடிச்சதுன்னா அட்வில் அப்படின்னு நிறைய ட்ரக்ஸ் இருக்குது அது வந்து ஏற்றது தருவோம் சிவியாரிட்டி பொறுத்து அப்புறம் அதேமாதிரிதான் சேம் வந்து பாம்புக்கீம்பு கிராமத்தில் பாம்புக்கீம்பு ஏதாவது கடிச்சிடுச்சுன்னாக்கூட ஃபஸ்ட் ட்ரீட்மென்ட் பண்ணி லேசாக அந்த கடித்த இடத்த கட்டி விட்டுட்டு எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டலில் இது ஃபஸ்ட் எய்டு பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க அதுக்கு பாம்பு கடித்தா ஆன்ட்டிடோடு நிறையா இருக்குது அது தருவாங்க டிடி இஞ்ஜெக்சனு இன்னும் நிறையா இருக்கு ஒவ்வொரு இதுக்கும் இஞ்ஜெக்சனு ட்ரீட்மென்ட் மாறும் அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவாங்க